வணக்கம்ங்க உட்காருங்க என்ன பிரச்சனைங்க அப்படியாங்க எதாவது ஃபங்க்ஷன் எங்கையா வெளியில போய் சாப்பிட்டிங்களா எதாவது ஓ அப்படியாங்க உங்களுக்கு வந்து அஜீரணம் ஆயிருக்குதுங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எந்த நோயும் வராது நான் ஒரு மருந்து மாத்தரை எழுதித்தரேன் அதை டெய்லியும் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா ஒ ஒரு பிரச்சனையும் வராது எந்த நோயும் வராது ம் அப்புறோம் பார்த்திங்கன்னா காரம் அப்புறோம் அல்லது கூலிங்கான ஜூஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சாப்பிடாதிங்க நல்லா எக்ஸ்ஸசைஸ் பண்ணுங்கள் உடம்பை நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க காலைல டெய்லியும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலைல டெய்லியும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சா ஒரு அரைமண் நேரமாவது கொஞ்சம் வாக்கிங் போயிவிடுங்க ஏன்னா அப்புறம் பார்த்தா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க அப்புறோம் வந்து எக்ஸ்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா பார்த்து எக்ஸ்ஸசைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல காலை வெய்யிலில் எக்ஸ்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்ல ஆக்ஸிஜன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க அப்புறோம் இந்த மாத்தரை வந்து இங்கே வந்து உங்களுக்கு சரியாக இல்லைன்னா நீங்கள் வாங்க வெளியே போய் சாப்பிட்டு சரியில்லன்னா வாங்க அப்புறோம் கூட நம்ம செக்அப் பண்ணிக்கலாம் ம் வேறு எதாவது பிரச்சனைங்களா உடம்பில் அதாங்க சொன்னேன் இது நம்ம வந்து மாத்திரையும் வெளி சாப்பிட்டுக்கோங்க அப்போ டூ த்ரீ இயர்ஸ் வந்து பாருங்கள் ம் மாத்தரை சரி இல்லைனா குல்கோஸ்ஸு ஊசிலாம் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ஆ அது ஒரு பிரச்சனையும் இல்லை அது கூட நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் முதல்ல மருந்து சத்து நல்லா சாப்பிட்ணும் நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிடுங்க ம் அது வாங்கிக்கலாங்க பிரச்சனை இல்லைங்க முதல்ல நல்லா சாப்பாடு சாப்பிட்டு முதல்ல சாப்பாடு தான் மனிதர்களுக்கு மு முக்கிய ஒரு அடிப்படையே சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருங்கள் அதற்கு அப்பறமாக கூட நாங்கள் மருந்து மாத்தரைலாம் தரோம் ம் நல்லது காய்கறிகள் இருக்கு பார்த்திங்களா ஆ நீங்கள் சொன்னீங்களே அது சிக்கன் பிரியாணி வெளுத்து கட்டுனேன்னு அதெலாம் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் முதல்ல நல்ல காய்கறி சாப்பிடுங்க ஓகேங்களா இனிமே நல்லா காய்கறி நீங்கள் சாப்பிட்டாலே போதும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹெல்த்தியாக இருக்கலாம் இல்லைங்க ம் அப்படிங்களா சேஃபாக அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியே போய் கடை முதல கடையில் போய் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது ஓகேங்க ஓகேங்க ஓகே